எனக்கு நடனம் ஏன் பிடிக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னால் அதுக்கு காரணம் அப்படின்றலாம் மெயினாக எதுவுமே கிடையாது காரணம்னு அதுக்கு கிடைவே கிடையாது சொல்லப்போனால் சின்ன வயசிலிருந்து இது கற்றுக்கிட்டது சின்ன வயசிலிருந்து ஊறினது அப்படின்னு சொல்லலாம் அம்மா சொல்லிக்கொடுத்து இப்படி ஆடு அப்படி ஆடு அப்படின்னு சொல்லிக்கொடுத்துதான் சின்ன வயசில் இருந்து எல்கேஜிலிருந்தே சின்ன வகுப்புலிருந்தே வந்து அதை வந்து ஊறினதா அப்படியே வந்து அதிலேருந்தே கற்றுக்கிட்டதுதான் அம்மா கற்றுத்தருவாங்க அப்புறம் பள்ளியில் கற்றுத்தருவாங்க ஆசிரியர்களெலாம் நிறையா கற்றுத் தந்திருக்காங்க அந்தமாதிரி விஷயம்லாம் டான் நடனம் அப்புறம் பாட்டு அதெல்லாம் நிறையா கற்றுத் தந்திருக்காங்க ஒவ்வொரு கிறிஸ்மஸ் பொங்கல் அதுமாதிரி எல்லா விஷத்துலேயும் வந்து எங்களை ஆட விட்ருக்காங்க ஆட விட்டு ரசிச்சுருக்காங்க அதில் அதில் ஊறிப்போன விஷயம் அப்படின்னும் இதை சொல்லலாம் நடனமை அது வந்து எங்கே பாட்டு போட்டாலும் ஆடத்தோணும் யார் பாடினாலும் ஆடத்தோணும் பாட்டு பாடிகிட்டே ஆடத்தோணும் அந்தமாதிரி நிறைய விஷயம் பண்ணுவோம் கல்லூரியிலே வந்து அது மாதிரி உட்காந்து பண்ணிவிட்டு வகுப்பில் உட்காந்து ஆடிக்கிட்டிருப்போம் பாடிக்கிட்டிருப்போம் அந்த மாதிரி பண்ணுவோம் அப்புறமேட்டு எங்கேவது ஊருக்கு போனோம் அப்படின்னால் அங்கேயும் போய் ஆடுவோம் அது மாதிரி நிறைய பண்ணுவோம் நாங்கள் அப்புறம் எல்லாேரும் சொந்தக்காரவங்க வந்தாங்கன்னால் அவங்க முன்னாடி ஆட சொன்னாங்கன்னால் அங்கேயும் ஆடுவோம் அது மாதிரி நம்ம ஒரு நல்லா ஜாலியாக இருக்கும் அது மாதிரி ஆடினம்னா நம்மளுக்கு ரொம்ப நிம்மதியான ஒரு இது கிடைக்கும் நம்மளுக்கு அதுவும் இல்லாமல் பரதம் ஃப்ரீ ஸ்டைல் அது எல்லாமே எனக்கு தெரியும் ஒரு ஆறு மாதம் நான் அதை கற்றுக்கிட்டேன் ஆனால் அதையும் இதையும் வந்து என்னால் கல்லூரி விஷயத்தையும் இதையும் என்னால் ச இது பண்ண முடியலை சமாளிக்க முடியலை ரெண்டுத்தையும் ஒரே இதில் ஒரே நேரத்தில் சமாளிக்க முடியலை ஏன்னால் அதுக்கும் தேர்வு இதுக்கும் தேர்வு எதை போய் பார்க்குறதுனா வந்து என்னால் கல்லூரி இதைதான் வந்து பார்த்தாவணும் அப்படிங்ற ஒரு சூழ்நெலையில அதுக்கு போய்விட்டேன் ஆனால் வந்து இது விட்டுட்டேன் அப்படின்னு இல்லை இது வந்து நான் எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு விஷயம் அதை என்றைக்குமே நான் விடமாட்டேன் ஆனால் அதை நான் இந்த சோஷியல் மீடியா அப்படின்னு செல்வாங்கள அதில் வந்து நான் போட்டுகிட்டே இருக்கேன் வலைத்தளத்தில் எப்பயுமே போட்டுகிட்டேதான் இருப்பேன் அதை வந்து நான் எப்பயுமே விடவேமாட்டேன் இப்போ சின்ன வயசிலருந்து வந்து எல்லா போட்டியிலும் கலந்திருக்கேன் நடனம் பாட்டு அந்தமாதிரி எல்லாத்திலும் கலந்திருக்கேன் எல்லாத்திலும் கலந்து ஜெயிச்சுருக்கேன் இப்போ இப்போ இதில்க்கூட வந்து ஒரு போன வருஷத்தில் கூட நாங்கள் ஒரு மாநில அளவில் கலந்துக்கிட்டோம் அதில் கூட நாங்கள் ஜெயித்தோம் ஜெயித்து வந்து ட்ரோ இது அந்த இதுக்கு கோ கோப்பை அப்படின்னு செல்வாங்களே அதெல்லாம் வாங்கினோம் அதெல்லாம் ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம் அதெல்லாம் இது பண்ணுறது அது வந்து ஆடும் போது நம்மளுக்கு வந்து பயமாகதான் இருக்கும் என்ன இத்தனை பேர் இருக்காங்க ஏதாவது சொல்லியிருவாங்களோ ஏதாவது கலாச்சுடுவாங்களோ அப்படின்ட்டிருக்கும் ஆனால் வந்து அதெல்லாம் எதுவுமே வந்து மைண்ட் வரைக்கும் மனது வரைக்கும் ஏற்றுக்காமா எடுத்துக்காமல் நம்ம வந்து ஆடுனோன்னால் நம்ம நம்ம சந்தோஷத்துக்காக ஆடினோன்னா எதுவுமே நம்ம கண்ணுக்கு தெரியாது வெறும் வந்து நம்மளுக்கு அந்த முக பாவனைனு ஒன்று ஒருக்கு பரதமுக்கு அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் கண்ணோடய அசைவு முக பாவனை அதெல்லாம் வந்து பரதமுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அதெல்லாம் வந்து நம்ம பின்பற்றுனோன்னால் அதெல்லாம் வந்து ரொம்ப அழகாக இருக்கும் நம்ம பா யாராவது பார்த்தாங்கன்னா ரொம்ப அழகாக இருக்க அப்படின்னு சொல்வாங்க நிறையா பேர் பாராட்டியிருக்காங்க நல்லாயிருக்கு நீ ஆடுறது நல்லாயிருக்கு உன்னோடய இது நல்லாயிருக்கு பரதம் ஆடுறது நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க அப்புறமேட்டு வந்து நடனம் ஏன் பிடிக்கும் அப்படின்லாம் கேட்டிங்கன்னால் அந்த மாதிரி தனித்துவமாக அந்த மாதிரி ஒரு கொஸ்டினெலாம் கேட்டிங்கனால் அதுக்கெல்லாம் வந்து பதிலே கிடையாதுங்க அதெல்லாம் வந்து இரத்தத்திலயே ஊறி போயிருக்குது ரொம்ப வருஷம் அது ஆடிணுன்னாலே சந்தோஷம் தரும்னால் அதை பண்ணிடணும் நம்ம அது வந்து அவங்கள் இப்படி சொல்கிறாங்க இவங்கள் இப்படி சொல்கிறாங்க அதுவும் இல்லாமல் வந்து உனக்கு ஒரு ஆடிகிட்டே இருந்தால் உடம்பு இளைச்சிடுவ அப்படின்லாம் சொன்னால் யார் சொன்னாலும் நம்பாதீங்க அப்படிலாம் கிடையவும் கிடையாது உடம்பு வந்து இளச்சிடும் உடம்பு போட்டிரும் அப்படின்லாம் யாருமே சொன்னாலும் நம்பாதீங்க இப்படியே விட்டா பரதம விட்டுட்டா உடம்பு இளச்சிடும் அப்படின்னு உடம்பு குண்டாகிடும் அப்படின்னுவாங்க ஆனால் வந்து எனக்கு அப்படிலாம் எதுவுமே கிடையாது நான் நிறைய நாள் ஆடாமல் இருந்திருக்கேன் நிறைய நாள் பரதமை விட்டுட்டு இருந்திருக்கேன் ஒரு ஆறு மாதத்துக்கிட்ட ஆடாமலும் இருந்திருக்கேன் அப்பெல்லாம் எனக்கு ஒன்றுமே ஆகலை நான் குண்டும் ஆகலை எனக்கு உடம்பும் போடலை எதுவுமே இல்லை அதெலாம் ஒரு சின்ன ஒரு ஒரு தேவையில்லாத ஒரு கற்பனைன்னு நம்ம சொல்லிக்கலாம் அது ஒவ்வொருத்தரோடய உடம்புவாகு அப்படி இருக்கலாம் அது எல்லாத்துக்குமே அப்படி இருக்காது எப்போயாச்சும் யாருக்காவது ஒருத்தருக்கு வந்து இது இதாகலாம் ஆனால் எல்லாேர்த்துக்குமே ஆகாது ஏன்னால் வந்து ஒருத்தருக்கு ஒவ்வொரு மாதிரி உடம்புவாகு இருக்கும் எனக்கு வந்து கண்டிப்பாக நான் குண்டாகமாட்டேங்ற ஒரு உடம்புவாகுதான் எனக்கு அதேமாதிரி நிறையா பேர்த்துக்கு நிறையா விஷயம் விதமாக இருக்குது அது அது வந்து மாத் அது வந்து ஒரு உடம்பு ஆடிகிட்டே இருந்தால் உடம்பு இளச்சிடும் ஆடாமல் இருந்தால் உடம்பு போட்டிரும் அப்படிங்ற ஒரு இது கிடையவே கிடையாது அந்த மாரி நம்ம ஆடிகிட்டே இருந்தோம்னாலும் நம்மளுக்கு நிறைய அதில் வந்து ஒரு இதுதான் இருக்குது நம்மளுக்கு ஆடினால் நம்ம ச சக்தியோடு இருக்கலாம் நம்ம கைகால் அசைத்தோனா நம்ம ஏதாவது ஒரு சக்தி இருக்கலாம் நம்மளுக்கு வேலை செய்லைனாலும் இந்த மாதிரி ஏதாவது பண்ணிக்கிட்டால் அதில் ஒரு இது கிடைக்கும் சக்தி நம்மளுக்கு கிடைக்கும் அந்தமாதிரி நம்ம ஆடிகிட்டே இருந்தோம்னால் கிடைக்கும் நம்மளுக்கு ஒரு சக்தி கிடைக்கும் அது வந்து அதனால் நடனம் ஆடுங்கள் சந்தோஷமாக இருங்கள்